ராக் க்ளைம்பிங் அப்படீன்றப்போ எனக்கு ஞாபகம் வர்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கூட நான் போன கல்வராயன் ஹில்ஸ் தான் கல்வராயன் ஹில்ஸ் அப்புறம் வெள்ளிமலை ஹில்ஸ் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கில் இருக்கிற எங் அதுதான் ரொம்ப பிடிச்சமான ஒரு ராக் க்ளைம்பிங் ப்ளேஸுனா அங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த என்விராய்மெண்ட் அந்த அங்கே இருக்க அந்த வெதர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப பார்க்கவே நல்லா பச்சைப் ப பசேர்ன்னு க்ரீனிஷாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும் அந்த இடத்த பார்த்தாவே டக்குன்னு நம்ம எந்த ஒரு ப்ரெஷ்ஷரில் இருந்தாலும் சரி ஒரு டென்சனில் இருந்தாலும் சரி அந்த ப்ளேஸில் போன உடனே ஒரு மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கூட போய் அங்கே ராக் க்ளைம்பிங் போய்விட்டு என்ஜாய் பண்ணேன் அதுவும் வந்துவிட்டு வெள்ளிமலையில் பார்த்திங்கனா அங்கே போட்டிங் போட்டிங் போகிறது போட் ஹவுஸ் போகிறது ரொம்ப வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒன்று அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்கூட போய்விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே இருக்க இடம் அந்த அங்கே இருக்க என்விராய்மெண்ட் அதெல்லாம் பார்த்தாவே நமக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் வராது நம்ம ஃபுல்லாகவே இங்கேயே இருந்துடலாமா இங்கயே இருந்து தங்கிடலாமா அப்படின்ற மாதிரிதான் ஒரு தாட்டாக வரும் வீட்டுக்கு போகணுன்றதே நமக்கு தோணாது ஏன்னா அங்கே இருக்க மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அது இப்போ காற்றடிச்சு மரம் அசைகிறப்போ அந்த இலை தழைகள்லாம் அசைகிறப்போ அது ஒரு அழகாக இருக்கும் அதே மாதிரி பறவைகள்லாம் கத்துவது விலங்குகள் சத்தம் போடுறது இந்த மாதிரி அங்கே இருக்க அங்கே நிறைய மங்கீஸ் எல்லாம் இருக்கும் அந்த குரங்குகள்லாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் குடுத்தாலோ நம்ம பழங்கள் வாழைப்பழம் அந்த மாதிரி பழம் எல்லாம் குடுத்தால் அது வந்துவிட்டு அவ்வளோ அழகாக நம்ம மனுஷங்கள் எப்படி சாப்பிட்றமோ அந்த மாதிரி அழகாக அவ்வளோ அழகாக சாப்பிடும் அது வந்து குரங்குகள்லாம் வந்து அது தாவரம் அந்த கொடி அங்கே இருக்க அந்த தண்ணி நீர் வீழ்ச்சி நீர் வீழ்ச்சியோடய சத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கனா இதெல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக எத் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அங்கயே இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன மன மன இது வந்துவிடும் நமக்கு வந்துவிட்டு வீட்டுக்கு போகணுமா அப்படீன்ற மாதிரி எல்லாமே ஏன்னா நமக்கு வந்துவிட்டு நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஹாப்பியாக அப்படி இருக்கும் அப்படீன்லாம் யாராலேயுமே சொல்ல முடியாது எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு மனுஷன்னா அவங்க எல்லோத்துக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஒரு சூழலில் எல்லா ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடிட்டு இருக்காமல் இந்த மாதிரி வந்துவிட்டு ஒரு ஒரு ப்ளேஸுக்கு போகிறப்போ நமக்கு ஒரு புது ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த ப்ளேஸ் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அங்கே போகிறப்ப நம்மளோட மைண்ட்செட் மாறும் கொஞ்சம் நல்ல தாட்டும் கிடைக்கும் நமக்கான பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி இடத்துல அங்கே போகிறது மூலிமா நிறையா தாட் நல்ல விதமான தாட் கிடைக்கும் நல்ல ஒரு என்விராய்மெண்ட்டு அந்த ஒரு நல்ல அழகான ஒரு என்விரான்மெண்ட்ல நமக்கான பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் வந்து நமக்கு வந்து அமையும் யாருக்கும் எந்த ஒரு இது எந்த ஒரு திங்க்கிங்கும் இல்லாமல் இந்த ப்ளேஸுக்கு வந்திருக்கோம் நம்ம இதை மட்டும் ரசிக்கணும் நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கோட நம்ம வந்துவிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்புறம் அங்கே இருக்கிற காடுகள் மரம் அதெல்லாம் பார்த்தீங்கனா ரொம்ப அழகாக இருக்கும் க்ரீனாக ஃபுல்லாக பச்சைப்பசேர்ன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு வந்துவிட்டு ஒரு விருந்து நம்ம கண்களுக்கு ஒரு விருந்து மாதிரி நம்ம எவ்வளோ தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம கண்ணால் பார்க்குறதே வந்துவிட்டு ஒரு அது ஒரு தனி விதமான ஒரு இதாக இருக்கும் நம்ம சாப்பிட்றத நம்ம சாப்பிட்றத விட நம்ம கண் தான் பார்க்கும் நம்ம கண்ணுக்குதான் அது ஒரு அட்ராக்ஷன் நம்ம என்னதான் விதவிதமாக சாப்பாடு வெச்சாலும் அது ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு அப்பா இது வந்து பார்க்க வந்து நல்லா இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்கும் போல் இருக்குது நம்ம கண் பார்த்தாவே நம்ம சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி தான் அங்கே இருக்க காடு வந்து நம்ம கண்களுக்கெல்லாம் ஒரு விருந்து மாதிரி அமையும் அது மாதிரி நான் எனக்கு பிடிச்ச ப்ளேஸ் அப்படின்றப்போ வெள்ளிமலையும் கல்வராயன் ஹில்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராக் க்ளைம்பிங் ப்ளேஸாக இருக்குது